ஆ ஹலோ சார் எலெக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ஷோரூமா ஆ சார் என்னோடய பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு எலெக்ட்ரிக் ஸ்கூட்டி வாங்கலாம்ன்னு இருக்கோம் அதை பற்றின டீட்டெய்ல்ஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா எங்களுக்கு ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட்னே சொல்லுங்கள் சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ இஎம்ஐயில் வாங்கிறதா இருந்தால் அதை பற்றி சொல்ல முடியுமா கையில் ஒரு இருபதாயிரம் வச்சுருக்கோம் சார் ஆ ஓகே சார் எங்களுக்கு எல்லோ கலர் வேணும் சார் ஆ ஓகே சார் இது இஎம்ஐனா ஃபஸ்ட்டு எடுத்தவொடன்னே எவ்வளோ சார் பேமெண்ட் பண்ணணும் ஆ ஓகே சார் எங்களுக்கு கலர் வந்துட்டு முன்னாடியே புக் பண்ணணுமா இல்லை அங்கே வந்து பார்த்து எடுத்துக்கலாம் ஆ சரிங்க சார் ஆ நன்றி சார்